அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்ற காலம் போய்ட்டு பாரதி கண்ட புதுமைப் பெண் அந்த அளவுக்கு தான் போய்ட்ருக்கு இந்திய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சரி நிகர் சமமே அப்படின்ற அளவில் தான் இருக்குது எல்லா துறையும் ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்காங்க பெண்கள் இல்லாத துறை அப்படின்ட்டு எதுவும் இல்லை ஏன் இப்போது ராணுவத்திலும் பெண்கள் இருக்காங்க பெண் வீராங்கனைகள் இருக்காங்க எல்லா விளையாட்டு துறையிலும் பெண்கள் தான் முதல் இடத்துலியும் இருக்காங்க விமானம் ஓட்டுறவங்களும் பெண்களாக தான் இருக்காங்க மேலே விமானம் முதல் கீழே தரையில் லாரி ஆட்டோ ஓட்டுவது முதற்கொண்டு பெண்கள் இருக்காங்க எல்லா துறையிலும் ஆண்களுக்கு நிகராக அவங்க ஈக்குவலாக ரெண்டு பேரும் வேலைக்கு போய்ட்டு வர்றதுலேருந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போய்ட்ருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது ஆனாலும் தினமும் சந்திக்கிற சவால் என்ன அப்படின்னா அவங்க பத்திரமா போய்ட்டு வரணும் பாதுகாப்பாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது மட்டுந்தான் எல்லாத் துறையிலும் அவங்க ஈக்குவலாக வேலை செஞ்சுட்டு வந்தாலும் வீட்டில் வந்துவிட்டு அவங்க சமாளிக்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வீட்டில் வந்து அவங்க மட்டுந்தான் பெண்கள் மட்டுந்தான் வேலை செய்யணும் ஆண்கள் வேலை செய்யக் கூடாது அப்படின்னு தான் இருக்காங்க வீட்டில் வேலை செய்கிறது சமைக்கிறது பாத்திரங்கழுவுறது துணி துவைக்கிறது குழந்தைங்கள பார்த்துக்கறது குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே பெண்கள் மட்டுந்தான் செய்யணும் ஆண்கள் செய்ய மாட்டாங்க எவ்வளோ பெண்களும் ஈக்குவலாக இருந்தாலும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே பெண்கள் மட்டுந்தான் அந்த வேலையை வீட்டு வேலை அப்படின்னு சொன்னால் பெண்கள் மட்டுந்தான் செய்கிறாங்க ஆண்கள் செய்ய மாட்டாங்க ஆண்கள் செய்றதில்ல செய்ய மாட்டாங்க அப்டின்னு இல்லை அவங்க செய்றதில்ல பெண்கள் மட்டுந்தான் செய்கிறாங்க பாதுகாப்பு அப்படின்னா அவங்க போய்ட்டு வர்றது பெண்களுக்கு அதிகமாக தொந்தரவு பாலியல் தொந்தரவு அதிகமாக இருக்குது எவ்வளோ தான் சமூகம் நாகரிகமாக இந்தியாவில் வளர்ந்து வந்தாலும் அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு தான் அதிகமாக இருக்குது அது மட்டுந்தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது கல்வியில் அப்படின்னு பார்த்தாலே கல்வியை எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அங்கேயே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் எல்லா துறையிலும் பெண்களும் ஆண்களும் சரி நிகர் சமமே அப்படி இருக்குது